நான் புதிய வகை பறவையோடய தகவலை எப்படி சேகரிக்கிறேன்னால் எங்கள் வீட்டில் ஒரு நாலு மாமரம் இருக்குது அதில் வித்தியாச வித்தியாசமான பறவைங்கள் வரும் அந்த பறவையோடய சத்தத்தை வச்சு அந்த பறவை எந்த பறவைன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்லாம் காலையில் எப்போதும் குயில் கூவும் காகம் கரையும் அதாவது குயில் கூ கூனு கூவும் காக்கா கா கானு கத்தும் ஒரு மதிய வேளையில் மாம்பழம் சுவைக்க கிளி வரும் அதை கொத்தி தின்னும் அது சாப்பிட்டு மீதி கீழே மாம்பழம் போடும் மரம்கொத்தி மரத்தை டொக்கு டொக்குனு மரத்தை கொத்தும் அதோடய மூக்கை வச்சு தகவலை நான் இப்படிதான் சேகரிக்கிறேன் அப்புறம் பைனாக்குலரில் பார்த்தா பறவை இன்னும் பெருசாக தெரியும் ஈஸியாகவும் பார்க்கலாம் கண்டுபிடிக்கலாம் வெறும் கண்ணாலேயும் என்னால் பார்க்க முடியும் அதோடய வகையை அந்த சத்தத்தை வச்சு நான் பார்த்து கண்டுபிடிப்பேன்